எனக்கு வந்து சிநேகிதி புக் படிக்க ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அதில் வந்து அவ்வளோ பெண்கள் ஒவ்வொரு பெண்களோடய சாதனை பற்றி அவ்வளோ டீட்டெய்ல்டாக கொடுப்பாங்க அதலாம் படிக்கும் போது செல்ஃப் மோட்டிவேட் ரொம்ப கிடைக்கும் எனக்கு இவங்கள்லாம் இவ்வளோ பண்ணியிருக்காங்க நம்மளால் முடியும் கண்டிப்பாக நம்மளால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த தாட் எனக்கு கிரியேட் ஆகும் அதே மாதிரி பெண்களுக்குத் தேவையான மருத்துவக் குறிப்புலேருந்து ஒரு பெண் வந்து எப்படி அச்சீவ் பண்ணாங்க அவங்க லைஃப்பில் ஒரு ஃபேமிலியையும் அவங்களோட கெரியரையும் எப்படி ஈக்குவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அது மாதிரி ஒருத்தங்க ஊனமுற்ற ஒரு பெண்ணால் இவ்வளோ சாதிக்க முடியுமா இவ்வளோலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்பட்ற அளவுக்கு அதில் ஒவ்வொருத்தவங்களோடய வாழ்க்கை வரலாறு இருக்கும் நிறைய பேர் வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும் ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக நம்ம பேலன்ஸ் பண்ணக் கற்றுக்கணும் ஃபேமிலிக்காக கெரியரையும் விடக்கூடாது கெரியருக்காக ஃபேமிலியையும் விடக்கூடாது அப்படின்ட்டு மோஸ்ட் ஆஃப் த உமென்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க அதில் சொன்னவங்க எல்லோருமே அந்த ஒரு விஷயம் வந்து என்னோடய உள்மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு அதனால் கண்டிப்பாக எப்போதுமே எனக்கு அந்த சிநேகிதி பத்திரிகை எப்போ ரிலீஸ் ஆகும் நம்ம வாங்கிப் படிக்கணும் அப்படின்ட்டு தான் இருப்பேன் எப்போதுமே அது எனக்கு பிடித்த விஷயம் ரொம்ப